நான் வந்து ஒரு பொருள் வாங்கினேன் பார்த்திங்கனா வந்து டிவி எங்கள் வீட்டில வாங்கு வாங்கினேன் ஸ்மார்ட் டிவி ஒன்று வாங்கினேன் அந்த டிவியை வாங்கினது மூலயமா இப்போ நார்மல் டிவினால் க்ளீயராக இருக்காது ஒன்றும் இருக்காது பழைய மாடல் டிவிலாம் வந்து க்ளீயராகவே இருக்காது ஹெச்டி குவாலிட்டியில தெரியாது இப்போ நான் வாங்கின அந்த ஸ்மார்ட் டிவியில வந்து ஃபோர் கே குவாலிட்டியோட இருக்கு டிவி பார்க்குற மூலயமா வந்து நல்ல ஒரு க்ளீயரென்ஸ் கிடைக்கிது சௌண்டு நல்லாயிருக்கு உஹ் எப்படி சொல்கிறதுன்னா சௌண்டு நல்லா இருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது நைட் டைம்ல பார்த்தா அதுக்கேத்த மாரி நைட் டைமுன்னால் எவ்வளோ வெளிச்சம் தரணும் அது கரெக்டான வெளிச்சம் கொடுக்குது பகல் டைம்ல எவ்வளோ வெளிச்சம் ப்ரைட்னெஸ் கொடுக்குமோ அவ்வளோ ப்ரைட்னெஸ் கொடுக்குது நம்ம இதுக்கு மூலயமா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது ஏன்னா எவ்வளோ வெளிச்சம் நமக்கு இந்த டி இந்த டைமுக்கு எவ்வளோ வெளிச்சம் தரணுமோ அந்த வெளிச்சம் அந்த டைமுக்கு தரது மூலமாக கண்ணுக்கு வந்து எந்த ப்ராபளமும் ஏற்படாது ஐஸ் ப்ராபளம் எதுவுமே வராது இதோ நார்மல் டிவி வாங்குனா கண் அப்டி வெளிச்சம் நைட் டைம்ல பார்க்கும்போது பளீருன்னு தெரியும் இப்போ ரொம்ப வெளிச்சமாக தெரியி தெரிகிறப்ப வந்து நம்ம கண் வந்து ப நைட் முழிச்சு பார்க்குறப்ப கண் வந்து வீணாக போகுது இப்போ ஸ்மார்ட் டிவி வாங்குனதனால அந்த ப்ரைட்னெஸ் எவ்வளோ காட்டுனுன்ட்டு கரெக்டாக பண்ணி காட்டுறதுனால கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படறதில்லை சௌண்டு நல்லாயிருக்கு டிவி பார்க்கவும் பார்க்கவும் நல்லாயிருக்கு சௌண்டு நல்லாயிருக்கு ஒரு பேஸ் சௌண்டோட இருக்கும் ஒரு வாலிம் கரெக்டாக இருக்குது டிவி கொஞ்சம் பெருசாயிருக்கும் ஒரு டேட்டர்ல இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்